குட்மார்னிங் சார் எங்கேருந்து வரிங்க சார் தெரிஞ்சிக்கலாங்களா அப்படிங்களாங்க சார் என் ஆ சொல்லுங்கள் சார்

ம் ம் எந்த மாதிரி ஃபேக்கல்டி நீடடுங்க சார் சொல்லுறிங்களா என்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்களை கேட்குறிங்களா இல்லை சாஃப்ட்வேர் நீங்கள் நீங்களே வந்து லேர்ன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்க்கு பிளேஸ் பண்ணிக்கிறிங்களா எப்படி

ம்

சரிங்க

ம் ம் ஓகேங்க சார் சரிங்க சார்ரு எவ்வளோ நாளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணுங்க சார் இப்போ எங்களுக்கு வேறு அகாடமிக்கி அகாடமிக்கி ஆரம்பிக்கிது ரெனிமிரேஷனில் எதாவது இது கொடுக்குறிங்களா இல்லை எப்படிங்க சார் இது வெறும் எக்ஸ்பிரியன்ஸ் ம்ம் ம்ம்ம்

ஓ நீங்கள் சொல்கிற ப்ரொஜெக்ட்டுக்கு பைனலியர் ஸ்டுடண்ட்ஸ்னா சிஎஸ்சிக்கு ஓகேங்க சார் எப்போ ஃபேகல்டியே கூப்பிறீங்க அகாடமிக் இதில் ஓர்க்கு ஷார்டேஜ் ஆகும் ப்ரின்சிபல் என்ன சொல்லுவாருன்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள் சார் நான்

ம் ம் ம் ம் ம் ம்

சரிங்க சார் எப்பையே எப்போ ஏற்கனவே பிஸியாக இருக்காங்க நான் ட்ரை பண்ணுறங்க சார் உடனே கேட்டு சொல்லுறதுக்கு பாசிபிலிட்டி என்னனு பார்க்குறங்க சார் வேறு என்னங்க சார் உங்கள் இதில் ஃபியுச்சர்ஸ் எல்லாம் இருக்கிங்க ம் ம்ம் ம் ம்ம் இந்த லேர்னிங் ரிசர்ச்சு எல்லாம் இந்த லேர்னிங்கு எதாவது சாஃப்ட்டுவேர் எதாவது ப்ராஜெக்ட் வருதுங்களாங்க சார் இந்த காலேஜ் டூல்ஸு எப்படினா

ம்ம் இப்போ லேர்னிங் டூல்ஸுக்கு பேக்கேஜ் எல்லாம் எக்கசக்கமாக வருதுங்க சாஃப்ட்வேர் அதெல்லாம் அதுதான் கேட்குறன் நீங்கள் எதாவது கம்மியான ரேட்டுக்கு இருந்துச்சின்னா நான் ப்ரின்சிபல்கிட்ட இதைவெச்சி டிஸ்கஸ் பண்ண முடியும் ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் முடிஞ்சா இந்த நே விஷியத்தை நீங்கள் நேரில் கூட இங்கே வந்திங்கன்னா ப்ரின்சிபல்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் ஃபோனில் பேசுறதை விட நீங்கள் நேராக சொன்னிங்க ப்ரவ்சர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சார் வந்து மேக்ஸிமம் வாட் எவர் கட்டாயம் வந்து ஒத்துப்பார் ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் ம் எங்களுக்கு ம் சரிங்க சரிங்க சரிங்க சார் நீங்கள் பர்டிகுலராக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு தான் கேட்குறீங்க கம்ப்யூட்டர் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சி வச்சி இருப்பாங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை இது கொடுத்திங்கனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேடம் ம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் தேங்க்யூங்க மேடம் ம் தேங்க் யூ